நானு ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் போது அம்மா ஊருக்கு போயிருந்தாங்கள் ஒரு வேலையாக அப்போது கொஞ்சம் பொருள்கலாம் சமச்சு வச்சுட்டு போயிருந்தாங்கள் மீதி எதுவும் தேவையானதை சமச்சு சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிருந்தாங்கள் அதை வச்சு அம்மா ஏற்கனவே சொல்லிக் கொடுக்குற பழக்கத்தை வச்சு சமச்சு சாப்பிட்டேன் கொஞ்சம் குறைகள் தெரிஞ்சது அதை மறுநாளில் சரி பண்ணி இது பண்ணிக்கிட்டேன் அது அம்மா சொல்லிக் கொடுத்ததை வச்சு அதை செஞ்சது நல்லாயிருந்தது அது அப்புறம் அவ ரெண்டு நாள் கழிச்சு அம்மா ஊருலேயிருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இந்த விவரங்கள சொன்னேன் இப்படி செய்யணும் அப்படி செய்யணுகின்றதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க அது மாதிரி அதன் பிறகு அடுத்த முறை ஊருக்கு போகும் போது நான் சரியான முறையில் செஞ்சிக்கிட்டேன் அப்போ கூட தம்பியும் சா சாப்பிட்டு நல்ல இருக்குகின்றத இது பண்ணிக்கிட்டான் அது தான் எனக்கு முதல் அனுபவம் அதன் பிறகு ஒன்றும் செய்தது கிடையாது